ஹலோ மேம் மேம் நாங்கள் வந்து தலைகுந்தாலிருந்து பேசுகிறோங்க எங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக பத்து கிலோ லட்டும் பத்து கிலோ மைசூர்பாகும் வேணும் நீங்கள் ஆட்ரு பண்ணால் எப்படி எவ்வளோ டேஸ்சில் கொடுப்பீங்க ஓகே நீங்கள் கொரியர் அனுப்புகிற மாதிரிதான் இருக்குங்க மேம் ஏன்னால் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு தான் கேட்டிருக்கோம் அதனால் கொரியர் அவைளபுலாக இருக்குதுங்களா ஓகே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க நான் அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் எங்களை அட்ரஸெல்லாம் அதுக்கப்புறம் சேம்ப்பிள் பீஸ் வந்து நீங்கள் கொடுப்பிங்களா இல்லை அந்த டென் அந்த பத்து பத்து கிலோ வந்து நாங்கள் வாங்குகிறதுல தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கணுமா

ஓகே மேம் ஃபஸ்ட் டைமுங்க மேம் ஃபஸ்ட் டைம் ஆட்ரு கொடுக்குறோம்

ஓகே ஓகே மேம் ஹண்ட்ரட் ருப்பீஸா ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஆ போடுங்க மேம் இப்போ பார்த்துட்டு எங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்சில் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு நாங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இங்கேயே நாங்கள் வாங்குகிற மாதிரி பார்த்துக்குறோம் ம் ஓகே ஓகே ஓகே மேம் எப்படி பீஸ் ரேட்டுங்களா இல்லை கிலோ ரேட்டுங்களா அப்படிங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே மேம் ஓகே இப்போ எங்களுக்கு ம பல்க்கியாக ஆட்ருனால் கொஞ்சம் க ரேட் கம்மிபண்ணி தருவீங்களா ஓகே மேம் ஓகே ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே மேம் ஓகே ஓகே தேங்க் யூ மேம் தேங்க்ஸ் மேம்